குட் ஈவினிங் சார் சார் ஒரு பார்சல் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கிறீங்க எந்த லேண்ட்மார்க்குன்னு சொன்னீங்கன்னால் அங்கே கொண்டு வந்து தரேன் ஆ நீங்கள் வெளியே நில்லுங்கள் எனக்கு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நான் அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படியே லைனில் பேசுங்கள் ஆ சரிங்க சார் நடந்து வழி மட்டும் சொல்லுங்கள் சார் எங்கே இருந்துன்னு நான் கரெட்டாக சேலம் பஸ் ஸ்டாண்ட்லிருந்து புதுரோட்டுக்கிட்ட வந்துகிட்டுக்குறேங்க சார் ஆ புதுரோட்டில் வந்துகிட்டுக்குறேங்க சார் சார் சார் புது ரோட்டில் நின்றுட்டுக்குறேங்க சார் எந்த ரோட்டில் எந்த சைடுங்க சார் வரணும் ஆப்போசிட்டிலிருந்து நேராக வாங்க சார் மண்டபலாம் இருக்குதுங்க சார் அதே நேர்வழியாங்க சார் ஆ சரிங்க சார் என்ன கோயிலுங்க சார் திரௌபதி அம்மன் கோயிலாங்க சார் சார் வெளியே வந்து நில்லுங்கள் நான் பார்த்துட்டேன்னா கொண்டு வந்து கொடுக்கறேங்க சார் ம் சரிங்க சார் இதோ வந்துக்கிட்டே இருக்கிறேங்க சார் இந்த மூலைக்கட தாண்டிவிட்டேன் சார் ஆ சரிங்க சார் ம் அது ஒவ்வொரு நேரம் பார்சல் டெலிவரி சீக்கிரம் பண்ண சொல்றாங்களாங்க சார் அதனால் சீக்கிரம் டெலிவரி ஆயிடும் ஆ ஆமாம் சீக்கிரம் டெலிவரி ஆயிடுச்சுன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம் அதுதான் இன்னும் பார்சல் இன்னும் ஒரு ஆறு பார்சல் இருக்குது அதைக் கொண்டு போயி பேக் பண்ணிக் கொடுக்கணும் அதுதான் பேக்கிங்கில் தான் இருக்குது கொண்டுப் போயி ரிட்டன் அவங்கள்கிட்ட கொடுக்கணும் பார்சல் கொடுக்கணும் இப்போது உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே அந்த சைடு ரெண்டு மூணு விவி இருக்குதுங்க சார் அதைப் பார்த்துட்டேன்னா நேராக ப்ரான்ச்சுக்கு போயிடுவேன் சார் பலையூருங்கிற இடத்துக்கு வந்துவிட்டேன் பலையூருங்கிற ஊருக்கு வந்துட்டேங்க சார் ஆ ஆமாங்க சார் போகுது ஆ சரிங்க சார் ஆ சார் சுடுகாட்டை தாண்டிவிட்டேங்க ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகுது லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகுது ஆ அப்படியே லைனில் இருங்கள் சார் வந்து திரௌபதி அம்மன் கோயில் எங்கே இருக்குது ஆ சொல்லிவிட்டாங்கங்க சார் அந்த ரோட்டில் ஆ வந்துகிட்டுக்குறேங்க சார்

ஆ சரிங்க சார் வாங்க சார் ஆ வந்துட்டேங்க சார் ஆ வ பார்த்துட்டேங்க சார் பக்கத்தில் வரேங்க சார் ஆ சரிங்க சார் இந்தாங்க உங்கள் பார்சல் எங்கள் இதுலிருந்து ஆர்டர் பண்ணிணதுக்கு ரொம்ப டேங்க்ஸ் ஆ சரிங்க சார் இந்தாங்க சார் பார்சல் பார்த்துட்டு பிரிச்சு பாருங்கள் தேங்க்யூங்க சார்